எனக்கு மீன்னால் ரொம்ப பிடிக்கும் நான் சின்னபிள்ளைலருந்து மீன்லாம் நிறைய சாப்பிடுவேன் எனக்கு மீன் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் நான் மயிலாடுதுறைலேருந்து தரங்கம்பாடிகிட்ட இருக்கிறதுனால மீன் இங்கே நிறைய கிடைக்கும் நான் வறுத்த மீன் சாப்பிடுவேன் கவல மீன் பொருவா நண்டு இறால் இதெல்லாம் இங்கே நிறையா கிடைக்கும் இதெல்லாம் நிறையா நான் சாப்பிடுவேன் நான் சின்ன பிள்ளைலருந்தே விரும்பி சாப்பிடுறது மீன்னு சாப்பிடுவேன் எனக்கு கவல மீன் ரொம்ப பிடிக்கும் கவல மீன் கானாகெழுத்த பொருவ நெத்திலி நண்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறையா சாப்பிடுவேன் நிறையா சாப்பிடுவேன் எங்கள் அப்பா எனக்கு டெயிலியும் எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் அம்மா சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவங்களை செய்ய சொல்லித்தான் சாப்பிடுவேன்